ஹலோ யாருங்க பேசுவது நாங்கள் ராமேஸ்வரம் போகணுங்க தால்ஸ் வேணும் ம் ஆமாங்க அரை மணிநேரம் ஆகுங்களா அரை மணி நேரத்தில் கன்ஃபார்மாக வந்துடுவீங்களா ஆ சரிங்கம்மா வந்துடுங்க வந்துடுங்க ஆ சரி நாங்கள் அரை மணிநேரம் கழிச்சி ரெடி ஆகி மெயின் ரோட்டில் வந்து இருக்கிறோங்க நீங்கள் வாங்க ஆ எல்லாம் சேர்ந்து போகலாங்க ம் சரிங்க மணி பத்தரை ஆயிடுச்சுங்க நீங்கள் பத்து மணிக்கே வரேன்னு சொல்லிவிட்டு இன்னும் வரல்லிங்களே நாங்கள் உங்களை நம்பிதானே நாங்கள் ரெடி ஆகி இருக்குறோம் நாங்கள் அங்கே போய் கோயில் போய் வேறு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் நீங்கள் இங்கேயே லேட் பண்ணிணா அப்புறோம் கோயில் போய் சாமி பாத்துட்டு நாங்கள் அப்புறோம் எப்படிங்க வர்றது அந்த ஐடியாவை முடிச்சுக்கிட்டு வரணுங்க ஏத்து கட்டிக்கிட்டால் மழை காலம் அப்புறோம் மழையில நனஞ்சிட்டு வந்தால் காய்ச்சல் வந்துடுங்க ஆ சரிங்க ஆ இல்லைம்மா கோவப்படலங்க வாங்க வாங்க சரி கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வாங்க